ஹலோ குமார் அண்ணாங்களா ஆ அண்ண இங்கே தான் நான் மேரி சாலையிலேருந்து தான் பேசுகிறேன் நம்ம கோயிலுக்கிட்டே நம்ம வீடு தண்ணி நாளைக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி வேணுண்ண நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று சமைக்கிறதுக்கு தண்ணி குடிக்கயிரு தண்ணி வேணும் காலையில் ஒரு பத்து மணிக்கு வேணும் கொண்டாந்துறீங்களா ஆமாண்ண ஆயிரம் லிட்டர் நம்ம வெள்ளை கேன் ரெண்டு கேன் எடுத்து வந்தீங்கன்னால் ஆயிரம் லிட்டர் வந்துருமில்ல பெரிய டேங்க்கில் டாட்டா ஏஸில் வந்துடுறீங்களா ஆ சரி அப்போ அதுமாதிரி கொண்டாந்து இறக்கி விட்றீங்களா எ எவ்வளோண்ண லி இது லிட்ரு அப்படியா சரி இப்போ நம்ம சின்ன சின்ன கேனாக இருபத்தஞ்சி லிட்டரா வாங்கினோம்னா அதில் எவ்வளோ வருது சரி சரி சரி ஆ இப்போ இதில் கூட வரது எவ்வளோ ம் ம் சரிண்ண ரைட்ண்ண நமக்கு வந்து இப்போ ஒரு ஆயிரம் லிட்ரு தண்ணி தேவைப்படுது நம்ம சமைக் சமைக்கிறதுக்கு தண்ணி கொண்டாந்து காலையில் இறக்கிட்றீங்க ஒம்பது மணிக்கு சரிங்கண்ண அப்போ நீங்கள் அதில் ஒரு ஆயிரம் லிட்ரு இறக்கிருங்க அப்புறம் அந்த இது ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பாட்லு வருது சின்னது ஆ சரிண்ண அதில் ஒரு இரநூறு பாட்லு வரமாதிரி போட்டுவிட்ருங்க அதுவும் ஆ சமைக்கிறதுக்கு ஆமாம் ஆமாம் உங்கள்கிட்ட எதனா கேன் இருக்கா தண்ணி சமைக்கிறதுக்கு ப்ளூ கேன் மாதிரி வச்சுருக்கீங்களா ஆ சரி சரி அப்போ ஒரு நாலு ட்ரம்மு எடுத்து வந்தீங்கன்னால் நம்ம அதில் ஊற்றி வச்சுட்டு போயிடலாமா சரி அப்போ நம்ம வீட்டில் பாத்திரங்க இருக்குது அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிலான்னு பார்த்தேன் சரி அப்போ நீங்கள் அஞ்சு ட்ரம்மு எடுத்துட்டு வந்துடுங்க அதில் வந்து ஊற்றி வச்சுட்டு போகிற மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் சாயந்தரம் வே முடிஞ்சோடனே அப்புறம் சாயந்தரம் வந்து எடுத்துக்குங்க ம் ம் சரிண்ண நல்லது இப்போ உங்கள்கிட்ட மெஸேஜ் அனுப்பிச்சி விட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க ம் ஆ நன்றிங்கண்ண